ஆறு ஏழு ரெண்டாயிரத்து மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்து நாலு மூணு நாலு ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து எட்டு